வணக்கம்ங்க என் பெயரு வந்து கோகிலா நான் வந்து எங்கள் அப்பா அம்மா பெயரு வந்து சோமசுந்தரம் கல்யாணி அப்பா வந்து வேலையை வனத்துறையில் இருந்து ரிட்டேயர்ட் ஆகிட்டாங்க அம்மா வந்து வீட்டில் இருக்காங்கள் எங்கள் எனக்கு அக்கா ரெண்டு பேர் இருக்காங்கள் சகோ நான் வந்து மூணாவது பொண்ணு நான் நாங்கள் படித்தது எல்லாம் வந்து தமிழ் ஸ்கூலில் தமிழ்வழி ஸ்கூலில் தான் படிச்சுருக்கோம் மூணு பேரும் அக்கா பெரிய பெரிய அக்கா வந்து ப்ளஸ்டூ வரைக்கும் படிச்சுருக்காங்க சின்னக்கா வந்து டிகிரி முடிச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிருச்சு நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுருக்கேன் சின்ன வயதில் நாங்கள் இருந்தது எல்லாம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அங்கேருந்து அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு அது நான் டென்த்து படிக்கும் போது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்குப்பறம் இங்கே வந்துட்டோம் இப்போ வந்து நாமக்கலில் இருக்கோம் நான் சின்ன வயதில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் படிக்கும் போது அக்காங்க எல்லாரும் அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டாங்க நாங்கள் வந்து அங்கே டென்த் வரைக்கும் நான் அங்கே படித்தேன் அக்காங்க வந்து எல்லாரும் நல்ல மார்க் அங்கே ஸ்டெடிஸ் எல்லாம் நல்லா இருந்துது இங்கே வந்து அப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்ததுக்குப்பறோம் நான் வந்து இங்க ப்ளஸ்ஒன் ப்ளஸ்டூ முடிச்சுட்டு அப்புறம் ஒரு டிகிரி முடித்தோம் இங்கே எங்கள் எனக்கு ஸ்கூல்லில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ஸு அப்புறோம் வந்து ஸ்கூல் விட்ட அப்புறோம் காலேஜ் போகும் போது அதுக்கப்புறம் திருச்செங்கோட்லில் உள்ள காலேஜில் படித்தேன் விவேகானந்தா காலேஜ் லேடிஸ் காலேஜில் தான் படித்தோம் அப்பறம் வந்து கல்யாணம் முடிச்சு அதுக்குப்பறம் நான் வேலைக்கு போனோன் வேலைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு வருடம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் மேரேஜ் அரேஞ் அரேஞ் மேரேஜ் பண்ணுணாங்க இப்போ வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கது ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது